பழைய புகை படத்துக்கும் இப்போக்கும் என்னான நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நான் முன்னாடிலா பெரிய பெரிய கேமராஸ் வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க இப்போ சின்ன சின்ன கேமராசே நிறையா உதவுது அதுயில்லாமல் இப்போ இறந்துட்டாலுமே அவங்களோடய ஃபோட்டோவை கூட இருக்கின்ற மாதிரியே அவங்களால பண்ண முடியிது அதுயில்லாமல் முன்னாடி கட்அவுட்ஸ் அதுமாறிலா டிஜிட்டலை பண்ண முடியாது இப்போ வந்து நல்லா நிறையா பண்ண முடியுது அது இல்லாமல் கேமரா அப்படின்றது வந்து ஃபோட்டோகிராஃபின்றது இந்த உலகத்தில் இப்போ நிறையா முக்கியத்துவமாயிடிச்சி ஊர்ரந்து க என்னது குளத்துக்கிட்டே எடுக்கிறது அதுலா ஒரு ஃபேமஸ் இப்போ சோசியல் மீடியான்றதே போட்டோ எடுத்து போட்டு கமெண்ட் லைக் அதுக்கு வந்து நம்ம கேமராவால் நம்ம நல்லா இல்லைனாலும் ஒயிட்டா நம்மள காமிக்கின்ற அளவுக்கு கேமரா அந்த குவாலிட்டிலா இருக்குது அதுவும் இல்லாமல் பழைய புகைபடத்தை வந்து புதுசாக மாஃப் பண்ணி அது புதுசானதாக மாற்றுறத்துக்கு அதுமாதிரிலா நிறையா ஹெல்ப் பண்ணுது கேமரா ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபின்றது வந்து இந்த வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி நம்ம உலகமே சுற்றி வந்தோம் அப்படின்றத நம்பரத்துக்கே நம்மளுக்கு ஃபோட்டோகிராஃபி இங்கே பார்த்தியா நான் அங்கே போயிருக்கேன் அப்படின்றத நம்பரத்துக்கே நம்மளுக்கு ஃபோட்டோன்றது தான் வந்து மெயினாருக்கு அதால் ஃபோட்டோகிராஃபி நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுது